ஆ ஹலோ சொல்லுங்கண்ணா ஆ ஆமாண்ணா ரெட் டேக்ஸிலிருந்து சுபாஷ்தாண்ணா பேசுகிறேன் சொல்லுங்கண்ணா ஆ இருக்குதுண்ணா எங்கேண்ணா போகணும் ஆ போகலாண்ணா கார் இருக்குதுண்ணா வாங்கண்ணா ஆ இப்போ ஒன்றில்லண்ணா பரவாயில்லண்ணா வாங்கண்ணணா நீங்கள் மட்டுமா சரி ஓகேண்ணா எவ்வளோ செலவாகுன்னால் ஃபஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்கு பதினோறுருபா வருங்கண்ணா அங்கே போய்விட்டு நான் அங்கே தங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு எக்ஸ்ட்ரா ஐநூறுருபா வருண்ணா அது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்கண்ணா அவ்வளோதாங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்நூ எட்டாய எட்டுருவா பக்கம் வந்துருக்குண்ணா அது இல்லாமல் ஒரு முன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லைங்கண்ணா அந்த டோல் மட்டும் ஒரு நாலஞ்சு டோல் இருக்குதுண்ணா அது மட்டும் அதுக்கு மட்டும் பாஸ்ட்டாக்கில் காசு போட்டிருவோங்ண்ணா பில்லு வாங்கி உங்கள் கையில் கொடுத்துடுவோம் நீங்கள் விசாரித்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்கண்ணா இல்லயில்லண்ணா வண்டியில் ஒன்றும் பிரச்சின இல்லைங்க நல்ல புது வண்டியாகதான் ஏசியோடு நல்லா புது வண்டி நல்லாருக்குங்கண்ணா ஆ ஆ ஓகே ஓகேங்ண்ணா ஆ சரிங்ண்ணா